கடந்த மாதம் சேலம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் புத்தகக் கண்காட்சியை இங்கு அமைத்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தார்கள் அதை நான் கேள்விப்பட்டு அந்த புத்தகம் கண்காட்சியை சென்று பார்த்து வந்துள்ளேன் அதில் எண்ணற்ற பதிப்பகத்தினுடைய புத்தக நிலையங்கள் ஏராளமான வரலாற்றுப் புத்தகங்கள் அரசியல் பொருளாதாரம் சமூகம் சார்ந்த புத்தகங்கள் கல்லூரி பள்ளி மாணவன் மாணவிகள் பயன்பெறும் வகையில் அனைத்து விதமான புத்தகங்கள் அறிவுரை விளக்கங்கள் அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு உண்டான அனைத்து புத்தகங்களும் ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துகின்ற எண்ணற்ற புத்தகங்களும் பல கவிஞர் பெருமக்கள் எழுதிய அற்புதமான புத்தகங்கள் சமயம் சார்ந்து மொழி சார்ந்து இனம் சார்ந்து எண்ணற்ற புத்தகங்கள் அந்த கண்காட்சியை நான் பார்க்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது அது மட்டும் அல்லாமல் அந்த கண்காட்சியில் சேலம் மாவட்டத்தில் சேர்ந்த அனைத்து நூலகர்களும் கலந்துக் கொண்டு அந்த புத்தகம் நிலையத்தை எப்படியெல்லாம் நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை விளக்கி எடுத்துரைத்தார்கள் மேலும் பள்ளிக் கல்வித்துறையின் சார்பாக பள்ளிக் குழந்தைகள் அழைத்து வந்து அவர்களுடைய செய்முறை விளக்கங்களை ஸ்டால் என்று சொல்லக்கூடிய அந்த அரங்கத்தில் அமைத்து அந்த மாணவர்கள் அவங்களுடைய செய்முறை விளக்கங்களை பொது மக்களுக்கும் என்னை போன்ற பார்வையாளருக்கும் மிகவும் அற்புதமாக எடுத்துரைத்தார்கள் மேலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறந்த தமிழ் பேச்சாளர்களை அழைத்து வந்து ஒரு மணி நேரம் கலந்துரையாட வைத்து பேச்சுப் போட்டி தொடர்ந்து கவியரங்கம் கருத்தரங்கம் இப்படியொரு நிகழ்வை நடத்தி முடித்தார்கள் மேலும் குழந்தைகள் விளையாடுவதற்கான அரங்கங்களையும் அவர்கள் உணவு அருந்தக்கூடிய உணவு இருப்பிடங்களையும் அமைத்து சிறப்பான ஒரு ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் தமிழக அரசியல் பெருமக்கள் சேலம் மாநகரம் மாவட்டத்தைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் சிறப்பான ஏற்பாடுகளை செய்து தொடர்ந்து ஆண்டு தோறும் நாம் சென்று ஆவலாக பார்க்க வேண்டிய ஒரு வாய்ப்பாக இந்த புத்தகம் கண்காட்சி அமைந்து இருந்தது மேலும் இப்படியொரு கண்காட்சியை நான் இதற்கு முன் பள்ளிக்கூடத்தில் சிறு சிறு அரங்கத்தில் சென்று பார்த்து வந்துள்ளேன் ஆனால் இப்பொழுது திறந்தவெளி மைதானத்தில் பெரிய பெரிய புத்தகத்தில் இருந்து புத்தக நிலையத்திலிருந்து பதிப்பாசிரியர்கள் வந்து கலந்து கொண்டு இருக்கும் போது அவர்களிடம் உரையாட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு எனக்கு கிட்டியது அதில் சிறந்த அறிவாளிகளாக சிறந்த ஞானிகளாக உருவாகிறக்கு உண்டான அனைத்து விதமான புத்தகங்களும் நல்ல மனிதனாக வாழ்வதற்கு உண்டான அனைத்து புத்தகங்களும் அவர்கள் என்னிடம் விளக்கி எடுத்துரைத்தார்கள் இப்படி இந்த புத்தக கண்காட்சியானது எனக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்து இருந்தது